எங்கள் பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது சிலம்பம் கராத்தே போன்ற இதுகளையும் இப்போ சொல்லிக்கொடுக்குறாங்க அப்புறம் வந்து கா கால்பந்து கூடைப்பந்து இந்த மாதிரி பயிற்சிகளையும் கொடுக்குறாங்க அப்புறம் கபடி கோச்சிங் கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு சில பெரு நகரங்கள்ல வந்து அந்த கிரிக்கெட்டுக்கு அந்த செஸ்ஸு இதுக்கெல்லாம் வந்து அகாடமி வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க இங்கே வந்து இப்போ ஸ்கூல்ல வந்து இந்த கபடி கிரிக்கெட்டு கால்பந்து கூடைப்பந்து இந்த மாதிரி இதுகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து இது பண்ணுறாங்கள் அப்புறம் சிலம்பத்துக்குன்னு தனியாக ஸ்கூ கல் பள்ளிக்கூடத்திலையும் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்புறம் த தனியார்களும் ஒரு சில இடத்துல வச்சு அதை நடத்தி குழந்தைகளுக்கு க விளையாட்ட ஊக்குவிக்கிறாங்கள்